ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் அப்படியா ஆ ஆ ஆ ஆ இப்போது நேரமாகிட்டு சாய்ங்காலமாகிட்டு இனிமேல் நாளைக்கு காலையில் தான் எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும் நாளைக்கு காலையில் நான் க்ளினிக் ஒரு பத்து பத்து மணிக்கு தான் வருவேன் ஒரு பதினொன்றுலருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வேணா பார்க்கலாம் உங்களோடய தெரு எங்கே இருக்குது அப்படியா அதில் எது எந்த வீடு எது பக்கத்தில் இருக்குது அப்படியா க கரெக்ட் கரெக்டான லொகேஷன்னா ஆ சரி சார் ஓகே சார் வரேன் ஆ சரி சரி ஓகே சார் ஆ இப்போ உங்களுக்கு ஊசி போட்டுட்டு மற்ற ஆடு கோழி அப்புறம் இது எல்லாமே பார்க்கணுமா சரி சார் அப்போது நான் வந்துட்டு ஆ நாளைக்கு கட்டாயம் வந்துடுறேன் நீங்கள் வந்துட்டு நான் வரும்போம்போது அந்த ட அந்த நேரத்தில் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காம எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க இப்போது உங்களுக்கு கோழின்னா எத்தனை இருக்குது அப்படியா இப்போ கோழிக்கி வந்துட்டு உங்களுக்கு ஊசியாக போடணுமா இல்லை மாத்திரையா ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா ஆ ஓ ஓ அப்படியா சரி சரி சரி இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில மாடு எத்தனை இருக்குது மூணு மாடு இருக்குதா மூணு மாடுக்குமே நம்ம சின ஊசி தான் போடணும்

சரி சார் சரி சார் இப்போது ஆடு உங்கள் வீட்டில எத்தனை இருக்குது சார் ஆறு ஆடு இருக்குதா சரி சார் அப்போது நான் காலையில் வந்துட்டு உங்களை வந்துட்டு பார்க்குறேன் சார் சரியா சார் வைக்கட்டா ஓகே சார் ஆ